ஒரு ப்ளவுஸில் லைனிங் வைக்கறோன்னா காட்டன் லைனிங்காருந்தால் நல்லாயிருக்கும் நம்ப வேர்வைலாம் இழுக்கும் நல்ல கசகசன்னு இருக்காது ஒரு பாலிஸ்டர் துணி இல்லை வேறு மிக்ஸு காட்டன் இருந்துச்சுன்னால் அது ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும் காற்று வராமல் இருக்கும் ஃப்ரீயாக இருக்காது எங்கே வேணா போனாக்கா எப்படி இருக்குது நம்மளுக்கு அதே டென்ஷனாயிடும் அதாலே வைச்சு காட்டனு ஒரு புடவைக்கு தகுந்த ஜாக்கெட் வந்துச்சுன்னா அந்த ஜாக்கெட்டுக்கு ஏற்ற லைனிங் வெச்சு அழகாக தைக்கணும் பச்சை கலரு ரெட் கலரு எல்லோ கலரு அதெலாம் இன்னும் நல்லாயிருக்கும் வெந்தய கலரு அதெலாம் ப்ளவுஸு போடக்குள்ளே கருநீலமெலாம் அழகாக இருக்கும்